தமிழ் மொழி வந்து முதல்ல வந்து தூய தமிழ்ல பேசுகிறமாரி தான் இருந்துச்சு இப்போ வந்து அவங்கவுங்க மொழிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க தமிழை மாற்றிக்கிட்டு வராங்க இப்போ உதாரணத்துக்கு ஹிந்தி பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழை விட ஹிந்தி தான் அதிகமாக பேசுகிறாங்க அப்போ ஹிந்தியும் தமிழும் கலந்து வரும் போது அது ஒரு மொழியாகவே மாறிடுது அதிகமாக தமிழ் வந் தமிழ் மொழி மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் தமிழ் மொழியில் இருக்கிற வார்த்தைகளும் அதுனோட அர்த்தங்களும் ரொம்ப ந நல்லது திடீர்னு தொன்மையான மொழிங்கிறது தமிழ் மட்டுந்தான் உயிர் எழுத்துக்கள்லேருந்து மெய் எழுத்து வரைக்கும் எல்லாத்துலையுமே தமிழ்லேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு இப்போ க கர்நாடகாவில் இருக்கிறவங்க கன்னடத்தோடு தமிழ் பேசுகிறாங்க கேராளாவில் இருக்கிறவங்க மலையாளத்தோடு சேர்ந்து தமிலழ் கலந்து பேசுகிறாங்க ஆனால் தமிழ் நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்மொழி மட்டும்தான் பேசுகிறாங்க இப்போ ஆங்கிலம் கலந்த தமிழில் பேச ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிறவங்க சென்னை பாஷையும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர் பாஷையும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எல்லா இடத்துலையுமே தமிழ்மொழியோடய அர்த்தங்கள் மாறிக்கிட்டு தான் இருக்குது பழைய தமிழுங்கிறது இப்போ இல்லாமையே போயிடுச்சு ஆனால் தூய தமிழில் யாரும் பேசறதும் இல்லை தூய தமிழ் பற்றி யாரும் தெரிஞ்சுக்கிறதும் இல்லை இப்போ ஹிந்தி வந்து அதிகமாக பழகுறதுனால ஹிந்தி தான் அதிகமாக பேசுறாங்க தமிழ்மொழியை குறச்சிக்கிட்டு வர்றாங்க தமிழ் மொழியோட ஆதிக்கமும் குறஞ்சிட்டுருக்குது ஆனால் தமிழ் மொழியை பற்றி தமிழை வளர்த்துணும் தமிழ் மொழியை பேசறவங்களையும் நிறைய ஆதரிக்கணும் அது யாரும் இப்போ செய்யமாட்டேங்கிறாங்க ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லி ஹிந்தி பின்னாடியே தான் போயிட்டுருக்காங்க இங்கிலிஷ் இங்கிலிஷ்னு சொல்லி இங்கிலிஷ் பின்னாடியே தான் போயிட்டுருக்கிறாங்க ஆனால் இங்கிலிஷும் ஹிந்தியும் தமிழ்மொழியோடய அர்த்தத்தையும் அதனோடய இதையும் எதுவும் தர போகிறது கிடையாது தமிழ் மொழிக்கின்னு ஒரு அ அ அங்கீகாரம் இருக்குது அது யாருமே கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க அது தமில் நாட்டில் பிறந்தவங்க சுத்தமாக தர மாட்டேங்கிறாங்க